தமிழ்நாட்டில் ஒவ்வொரு குறிப்பிட்ட டிஸ்டிக் ஒவ்வொரு மாதிரி பேசுவாங்க திருநெல்வேலியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா திருநெல்வேலியில் ஒரு மாதிரி எலே வாலே போலே என்னலே பண்ணுற அந்த மாதிரி பேசுவாங்க அதுவே சென்னையில் எடுத்துக்கிட்டா ஏய் இங்கே வா போ அவங்க வேறு மாதிரி இந்த அசல் கோளாறு பாடுன பாட்டில் கூட நம்ம எடுத்துக்கிட்டால் அந்த மாதிரி தான் இருக்கும் அந்த மாதிரி லேங்குவேஜ்லாம் வேற மாதிரி இருக்கும் இப்போ கொங்குத்தமிழ் செந்தமிழ் இப்போ இந்த நாமக்கல் ஈரோடு சேலம் எடுத்துக்கிட்டால் கொங்குத்தமிழ் இந்த மாதிரி பேசுவாங்க ஒவ்வொரு டிஸ்டிக்லியும் ஒவ்வொரு மாதிரி தமிழ் ஒவ்வொரு வார்த்தைகளில் வேறுபடும் தமிழ்லாம் பிற சில கோயம்புத்தூர் தமிழ்னு எடுத்துக்கிட்டால் அதுவும் எலே என்னலே வாலே போலே அந்த மாதிரி இழுத்தும் பேசுவாங்க தூத்துக்குடி அவங்களும் அந்த மாதிரி தான் ஒவ்வொரு மாதிரி பேசுவாங்க ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொருமாதிரி மக்கள்லாம் ஒவ்வொரு இடத்துல ஒன்னா ஒவ்வொரு இடத்துல இருக்கிறப்ப அவங்களுக்கு மொழிகள் வந்து தமிழ்நாட்டில் இந்த தமிழ் கொஞ்சம் கொஞ்சம் வேறுபடுது தமிழ் தான் ஆனால் அவங்களோட பேசுகிற அந்த ஸ்லாங்கு அது வந்து இழுத்து பேசுகிறது ரொம்ப ஃபாஸ்ட்டாக பேசுகிறது பொறுமையாக பேசுகிறது அப்பறோம் ஒவ்வொரு வார்த்தையும் நல்லா தெளிவாக பேசுகிறது அந்த மாதிரி நிறையாவே வேறுபடுது இது வந்து தமிழ்நாட்டில் அப்புறம் இலங்கை எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ரொம்ப இது அப்புறம் தமிழ்நாட்டில் ஹிந்தி ஹிந்திஸ் வந்து ஹிந் வந்து தமிழ்நாட்டில் இருந்து யாரும் இது வரல இது வட இந்தியாவில் இருந்து அங்கே இருந்து நிறைய மக்கள் இங்கே குடிப்பெயர்றதுனால் இந்த ஹிந்தியும் ஒன்று கொஞ்சம் கொஞ்சம் இப்போ இங்கே மொழிப்பெயர்ந்துட்டுருக்கு ஹிந்தியும் கொஞ்சம் பேர் நிறைய பேர் கற்றுக்கிட்டு பேசிகிட்டு இருக்கிறாங்க ஏன்னா இந்தியாவில் பாதி இடத்துல ஹிந்தி இருக்கிறதுனால தமிழர்ஸ் தமிழர்களும் ஹிந்தி கொஞ்சம் கொஞ்சம் கற்றுக்கிட்டு இருக்கிறாங்க இத்தனை வகையாக பிரிக்கப்படுது தமிழ்